எங்கள் பகுதியில் வந்து சுற்றுலாப் பயணிகள் அல்லது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்துட்டு நிறையா வந்து போக்குவரத்து வசதிகள் வந்து இருக்குது அது எல்லாமே வந்து விலை மலிவாகவும் இருக்கும் நம்பகமாகவும் இருக்கும் அதில் பார்த்தோம்னா பேருந்து இதெல்லாம் வந்துட்டு வந்து மலிவான விலையில் வந்து இருக்குது இலவசமாகவும் இருக்குது டாக்சி ஆட்டோ இதெல்லாம் வந்துட்டு விலை மலிவாக இருக்கும் நம்பிக்கையாவும் இருக்கும் பாரம்பரிய வாகனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மாட்டுவண்டி குதிரைவண்டி இதெல்லாம் இருக்குது அதுவும் வந்துட்டு விலை மலிவாக கிடைக்கும் சில சமயம் அதுவும் வந்து இலவசமாகவும் கிடைக்கும் பேருந்துகள் அந்த ஆட்டோ டாக்சி இதெல்லாம் வந்துட்டு இங் எங்கள் ஏரியாவை வந்து கடந்து தான் வந்துட்டு எல்லா ஊருக்கும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து நம்பிக்கைக்குரியதாக இருக்கும்